இப்போது மீன்பிடி இதுவில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணியில் வந்து நிறைய இந்த கெமிக்கலு அதுமாதிரியெலாம் வந்து நிறைய மிக்ஸ் ஆகுது அதை வந்து அந்த மீனை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துட்டு வந்துதான் விற்கிற மாதிரி இருக்குது அப்படி விற்கும்போது வந்து அது நிறைய மக்களுக்கு வந்து கெடுதல் ஏற்படுத்துது அதனால் இந்த வந்து பெரிய பெரிய இந்த ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்து அந்த கழிவு நீரை வந்து கரெக்டாக எங்கே கொண்டு போய் கரெக்டாக அதை வந்து எங்கே கொண்டு போய் ஊற்றுனா சேஃபாக இருக்குமோ அங்கே ஊத்துங்கள் நீங்கள் வந்து தண்ணியில வந் நீங்கள் பீச்ல இந்தமாதிரி கடற்கரையில் ஆத்தில் அதுமாதிரிலாம் ஊத்துறதால் அங்கே இருக்க உயிரினங்களைதான் நம்ம பிடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போது மீன் நண்டு அதுமாதிரியெல்லாம் நீங்கள் ஊத்துகிற இதுவான கெமிக்கலை வந்து அந்த உயிரினங்கள் குடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த உயிரினங்கள் நம்ம சாப்பிடும்போது அது அது மூலயமா நமக்கு வந்து நிறைய இந்த தோல் தொற்று நோய்கள்லாம் வரா ஸ்டார்ட் ஆகுது தோல் தொற்று நோய் வயிற்றுப்போக்கு அதுமாதிரி நிறைய வர ஆரம்பிக்குது அதனால முடிந்தவரைக்கும் இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து என்ன பண்றிங்கன்னால் உங்களோடய கழிவு நீரை அதாவது கழிவு நீர் மீன் உங்களை அந்த தொழிற்சாலைலேருந்து வெளியேறுகிற அந்த ககழிவுவுகள வந்து எப்படி அப்புறப்படுத்துகிறதுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்றமாரி நீங்கள் ப்ளான் பண்ணிக்கோங்கள் அதுக்கேற்றமாரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிக்கோங்கள் ஏன்னா இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்குதான் அது நஷ்டம் இப்போது வந்து நீங்கள் பண்ணுற தப்பால் வந்து எங்களோடய தொழில் தான் ரொம்ப பாதிக்கும் இப்போ நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிகிட்டுத்தான் இருப்பீங்க ஆனால்அந்த மீன் சாப்பிட்றதாலதான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஒரு நியூஸ் வந்துதுன்னால் எங்களோடய உழைப்புதான் பாதிக்குமே தவிர உங்களுக்கு எந்த வித லாஸ்ஸும் இதில் இருக்காது மீன்பிடி தொழிலாளர்கள் மட்டும் தான் அதில் பாதிக்கிறாங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து ஏற்பட்டிருக்குன்னும் சொல்ல முடியாது ஏற்படலைன்னும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலுமே இப்போ ரீசெண்ட்டாக கூட த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து மீன் சாப்பிடக்கூடாது இந்தமாதிரி ஏதோ ஒரு இதுவால் வந்து மீன் சாப்பிட்டா இது மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு பட் வந்து ஃபஸ்ட்டை விட இப்போது கொஞ்சம் நல்லா கம்மி ஆயிருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டுமே நம்மளால சொல்ல முடியாது கம்மியாக ஆயிருந்தாலும் இன்னும் நல்லா கம்மியானால் அது எல்லாருக்குமே நல்லது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் அந்த ரசாயன கழிவு விட்டதால் இப்போது ஃபேக்ட்ரியில வந்து ஃபேக்ட்ரி ரன் ஆகுறது ரன் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த மீனவர்களால்தான் மீன்பிடி தொழில் பண்ண முடியலை மீன் தொ மீன்பிடி தொழில் பண்ண முடியலை அப்படின்னா என்ன ஆகும் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அதால் பாதிப்படைகிறாங்க அப்போது வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பம் எல்லாமே எப்படி உங்களுக்கு ரன் ஆகணுமோ அதேமாதிரிதான் வந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பம் எல்லாமே ரன் ஆகணும் அதனால் முடிந்தவரைக்கும் அந்த கழிவுகளெல்லாம் வந்து நீங்கள் அப்புறப்படுத்தப் பாருங்கள் இன்னும் ஒன்று இந்த பீச்சு இது மாதிரியெலாம் வர்றவங்கள் வந்து நிறைய இந்த சாப்பிட்ற பொருள் ப்ளாஸ்டிக் பாட்டிலு அப்புறமேட்டா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் டின்னு அப்பறம் அந்த ப்ளாஸ்டிக் கவர்லாம் போடுறிங்க அதுவுமே வந்து அந்த தண்ணியை வந்து நிறைய வந்து சேதப்படுத்துது ஸோ முடிந்தவரைக்கும் அதையும் எல்லாருமே அவாய்ட் பண்ணிங்கன்னால் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் முடிந்தவரைக்கும் நம்ம சுற்றுச்சூழல பாதுகாக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மீனவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது